வணக்கம் இறைச்சி பாதுகாப்புக்கு பல்வேறு வசதிகள் தேவைப்படுகின்றன முக்கியமாக இறைச்சி பாதுகாப்பு என்பது அந்த எறும்புகளையும் அல்லது மற்ற சுவாச உறுப்பு விலங்குகளையும் நன்று வளர்த்து கொள்வதற்கான தேவையான பராமரிப்புகளைச் செய்ய வேண்டும் இதற்கான வசதிகள் சில கிடைக்கும் நிலம் விலங்குகளை வளர்க்க முக்கியமானது நிலம் பரபரப்பு இல்லாமல் இடத்தில் விலங்குகளை கட்டுப்படுத்தி வளர்க்க முடியாது உகந்த கட்டிடங்கள் விலங்குகளை பாதுகாப்பாக வைத்திருக்க சிறந்த கட்டிடங்கள் அல்லது குவியல்கள் தேவை அகன்ற உணவுகள் விலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் வழங்க வேண்டியது மிகவும் அவசியம் அதேபோன்று பராமரிப்பு மாலை நேரங்களில் சுகாதார பரிசோதனைகள் மருத்துவ உதவிகள் மருத்துவ உதவி அளிக்கப்படும் இடங்கள் பாதுகாப்பு விலங்குகளை இறப்பை அல்லது மரபு பாதிப்பைத் தவிர்க்க பாதுகாப்பு முறைகள் மிகவும் அவசியம் உதவி கிடைக்குமிடம் அரசு திட்டங்கள் அரசு நிலையான திட்டங்கள் மூலம் விவசாயிகளுக்கு இலவச ஆடு மற்றும் மாடு வழங்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகளுக்கு இயற்கை வளர்ச்சி மற்றும் வருமானத்தை அதிகரிக்க உதவுகின்றன அரசு இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம் விலங்குகளின் கொடை இலவசமாக ஆடு மாடு போன்ற விலங்குகளை வழங்குகின்றது பராமரிப்பு வழிகாட்டுதல் பண்ணைகளுக்கு தேவையான பராமரிப்பு உதவி கட்டிட வசதிகள் மற்றும் சுகாதார பரிசோதனைகள் நிதி உதவி வளர்க்கும் பொருட்களின் செலவுகளை சிறிது சிறிதாக உதவி வழங்குகிறது இந்தத் திட்டங்கள் விவசாயிகளுக்கு பெரிய உதவி அளித்து அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக செயல்படுகின்றன